என் சமையல் அறையில் நிறைய பாத்திரங்கள் இருக்கு கரண்டி வட்டா பால் கிண்ணம் வானல் அப்புறம் தோசை கல் இட்லி தட்டு நிறையா இருக்கு வட்டா கிண்ணம் இதெல்லாம் வந்துட்டு குழம்பு ரசம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக பயன்படுத்த பயன்படுத்துவோம் வானல் வந்துட்டு வதக்குறதுக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்குறதுக்கு வானல் பயன்படுத்துவோம் இட்லி தட்டு இட்லி ஊற்றி வைக்க பயன்படுத்துவோம் தோசை கல் தோசை ஊற்றுவோம் சப்பாத்திக் கூட அதில் வாட்டுவோம் அப்புறம் வந்துட்டு ஆ ஆப்பமும் செய்வோம் அதில் இன்னொரு தோசை கல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆ முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்